மதம் சார்ந்த பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் அந்த மதத்தில் வந்து மு முழுசா வந்து அடிமை ஆகிடக்கூடாது என் மதம் தான் பெரிசு என் மதம் தான் இது அப்படின்ட்டு அடிமையாயிட கூடாது இது வந்து மத வெறிக்கு இட்டு செல்லும் அதனாலே எனக்கு மத பாடல்கள் பிடிக்கும் கல்வாரி மலைமேலே அப்படிங்கிற ஒரு பாடல் ரொம்ப பிடிக்கும் அதானே ஒழிய அது ஆனால் எனக்கு முழுசா தெரியாது கல்வாரி மலைமேலே கள்வர்களின் நடுவே அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடல் ரொம்ப அருமையாக இருக்கும் அதுக்கடுத்தது ஏப்ரல் மாதத்தில் பார்த்திங்கனா ரொம்ப பாப்புலராகவும் இருக்கும் ஸோ அதனாலே அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்